நாங்கள் எல்லோரு வந்து ஒரு வீட்டில் வந்து லீவுக்கு போயிருக்கோ அது வந்து முழு ஆண்டு லீவுக்கு வந்து நாங்கள் எல்லோருமே போயிருக்கோம் ஒரு சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போயிருக்கோம் போயிருக்கையில் எல்லோருமே நாங்கள் மாடியில் இருக்கோம் எல்லோருமே வந்து அவங்க மாடியில் தான் குடி இருக்காங்க நாங்கள் மாடியில் இருக்கோம் எல்லோருமே இருக்கையில் வந்து அவங்க மைக வந்து காலேஜ் படிக்கிறாப்புல அப்போ வந்து போயிட்டு மா கி கீழே இருந்து மாடியில் ஏறி வராங்க காலேஜ்க்கு வராங்க வரையில் நாங்கள் எல்லோருமே மேலே அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து சாப்பிடாம எல்லோருமே சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கோம் அவங்களு வரட்டும் நாங்கள் சாப்பிடுவோம்னு நாங்கள் உட்கார்ந்து இருக்கோம் எங்களை எல்லோருமே சொல்கிறாங்க வந்து நீங்கள் விருந்தாடிங்க தான வந்து இருக்கீங்க சாப்பிடுங்க ஏன் வரையில் வரட்டுனு சொல்கிறாங்க இல்லை அந்த பையன் வரட்டு நாங்கள் சாப்பிறோ அப்படின்னு சொல்லிகிட்டு நாங்கள் எல்லோருமே உக்கார்ந்து இருக்கோம் ஜ ஜாலியாக ஹாப்பியாக பே சிரித்து பேசிட்டு எல்லோருமே நல்லா உட்காந்து இருக்கோம் கல கலன்னு பேசிகிட்டு அப்போ வந்து அந்த பைய வந்து கீழே இருந்து வந்துட்டாப்புலனு சொல்லி பிள்ளைங்க எல்லா கத்துறாங்க பிள்ளைகளுக்கு எல்லா அந்த பையன்னா ரொம்ப பிடிக்கு அந்த பைய வராப்புல வரையில் அந்த பயலுக்கு என்ன ஆகிடுச்சி அப்படின்னா காலேஜ்லேந்து காலையில் சாப்பிடாம போயிட்டாப்புல அதனால மாடி படி ஃபுல்லா ஏறிட்டாப்புல ஏறி முடிச்சதுக்கு பிறகு அவருக்கு என்ன ஆகிடுச்சி அப்படின்னா தலை சுற்றல் மாதிரி வந்திடுச்சு வந்த உடனே என்ன ஆகிடுச்சின்னா மேலே மாடியிலேருந்து கீழே லாஸ்ட்டு படியில் வந்து உருண்டு விழுந்துட்டாப்புல விழுகையில் எல்லோருமே க தம்னு ஒரே சவுண்ட் உடனே நான் அந்த பைய கொஞ்சோம் குண்டாக இருப்பாப்புல அதோடய நாங்கள் ஏன்னால் ஆகி போய் போச்சோ நாங்கள் எல்லோரு கீழே ஓடி போய் பார்த்தா அந்த பைய வந்து தலை உடைஞ்சு ஒரே ரத்தமாக ஊற்றுது அந்த பையலோடய அசைவே எதுவுமே எங்களுக்கு இல்லை உ எங்கனால் அதை அந்த நேரத்தில் நாங்கள் என்ன சொல்கிறதுன்னே எங்களுக்கு தெரியவே இல்லை அந்த அளவுக்கு பதட்டோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்வாகி போச்சு நாங்கள் எவ்வுளோ எவ்வுலோவுக்கு நாங்கள் வந்து சந்தோசமாக பேசி சிரிச்சுட்டு இருந்தோமோ அந்த அதைவிட அதிகமான அந்த நேரத்தில் வந்து கஷ்டத்தை நாங்கள் எதிர் கொள்ற மாதிரி ஆகிப்போயிடுச்சி எங்களுக்கு அத மறக்கவே முடியாது நாங்கள் எந்த எந்த வருஷத்தில் வந்து அந்த அந்தமாதிரி நாங்கள் இப்போ லீவுக்கு போனாலுமே எங்கேயுமே இந்த வருஷத்தில் நடந்தது நாங்கள் வந்து மறக்கவே மாட்டோம் ஏன்னால் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு பாதிப்பாக ஆகிபோச்சு இந்த நிகழ்வை நாங்கள் என்றைக்கு மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கும் இந்த இந்த வருடத்தில் நான் மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா அது இதுதான்